ம் சொல்லுங்கள் ஓ ஆமாங்க நாங்கள் இந்த டோணட்டு ஆ உங்கள் கிட்ட ஆர்டர் பண்ணிண அந்த டோணட் வந்து நல்லாவே இல்லைங்களே ஆ

அப்படிங்களா அப்போ வந்து இப்போ அது எங்கள் பிள்ளைங்க பண்ணிருந்தாங்க ஆ எ எங்கள் ப எங்கள் பையன் எங்கள் பையன் பண்ணிருந்தாங்க அது வெ இப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் இருக்கும் இன்றைக்கி ஃபங்ஷன் சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க ஆ இத்தினை இந்த டய டயத்துக்கு இந்த டேட்டுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு பண்ணியிருந்தாங்க அப்புறம் அது வந்துட்டு ஆ இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்ஷன்னால அதை பிள்ளைங்கல்லாம் இப்போ டோணட்தான் அதுதான் சாப்பிடுதுங்கன்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது அது எடுத்து பேக்கிங் பார்த்த ஒடனே அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு வாடை பேட் ஸ்மெல்லாம் வந்துச்சு அப்புறம் அதை இது பண்ணாக்க அப்படியே நூல் மாதிரி வந்துச்சுங்க நல்லாவே இல்லை ஆ எல்லோருமே அப்செட் ஆயிட்டாங்க அதை பார்த்துட்டு என்ன எங்கப்பா ஏன் இப்படி அப்படீண்ட்டு எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டு வந்தவங்க விருந்து எல்லோருமே ஒ அவங்க இங்கே அவங்களுக்காக நாங்களே ஆர்டர் பண்ணியிருந்தோம் கடைசியில் அது சாப்பிட முடி சாப்பிடவே முடியலைங்க

இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி எல்லாம் தெரியாது எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறதுலாம் தெரியாது என் பிள்ளைங்க அப்படி பண்ணிணதுனாலதான் அதுங்க சொல்லி இருந்துச்சுங்க அப்புறம் இந்த நம்பருக்கு வந்து பேசினாங்கன்னா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்ததுங்க எனக்கு அந்ததெல்லாம் ஆர்டரெலாம் இந்த அந்ததெல்லாம் தெரியாதுங்களே அது நல்லாவே இல்லை அது ரொம்ப நாங்கள் அப்செட் ஆயிட்டோம் கொஞ்சம் ஏங்க ஏங்க நாங்கள் நான் இருக்கிறது ஒரு வில்லேஜில் இருக்கிறேங்க இங்கே அந்த இது கிடைக்காதுன்னு தானே பிள்ளைங்க வந்துட்டு ஏங்க நான் அப்படியெல்லாம் இல்லைங்க நான் அப் நான் அப்படி நான் அப்படிலாம் வந்து நான் அப்படியெல்லாம் வந்து நான் யார்கிட்டையும் நான் மொபைல்லெலாம் தர்றது கிடையாது அது இப்போது எனக்கு பிள்ளைங்க யார்கிட்டயும் கொடுக்கக் கூடாது இந்த மாதிரில்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்குங்க எனக்கு அதைப் பற்றி தெரியாதுங்க ஆனால் வந்து ஃபுல்லாக நாங்கள் அப்செட் ஆயிட்டோம் என்னங்க ஒரு விசேஷத்துக்கு நம்ப இது பண்ணும் போது அது அது வந்து பரிமாற முடியலைன்னா அது எவ்வளவு கஷ்டமாக இருக்குது நீங்கள் பார்த்து தானே கரெக்டாக அனுப்பணும் ஏங்க அப்போ நாங்கள் நாங்கள் நாங்க நாங்கள் என்ன கஷ்

இப் இனிமேல் பண்ணி என்னாங்க முடியும் நம்மளோடய இதே முடிஞ்சுருச்சே இப்போ எங்களுக்கு விசேஷம் முடிஞ்சிருச்சே அப்புறம் எங்களுக்கு

ஆமாங்க

சரி ஆ சரிங்கப்பா நான் எங்கள் பையன் கிட்ட சொல்கிறேன் எங்கள் எங்கள் பையன் கிட்ட சொல்கிறேன் எங்கள் அது பிள்ளைங்க என்ன இது பண்ணுறாங்கன்னு எனக்குத் தெரியாது ஆனால் வந்து ஒரு ஆ இனிமேல் கொஞ்சம் பார்த்து கவனமாக அனுப்புங்க டோணட்டை அது

ஆ ஏன்னால் ஏன்னால் இந்த மாதிரி ஒரு ஆமாங்க இப்போ எ எங்களுக்கெல்லாம் ஆர்டர் போடத் தெரியாது அதனால் தான் நம்ம சரி பிள்ளைங்கல்லாம் இப்போ இந்த லீவுவில் எல்லா இதுக்கு வந்திருக்குங்களே ஒரு விசேஷோன்னும் போது சரி அது கேட்குதுங்க டோணட் கேட்குதுங்கண்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணிணோம் அது இப்படி இல்லைன்னா உட்னே பிள்ளைங்கள் மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னம்மா அப்படின்னு ச சலித்துக்கிட்டு ஒரு மாதிரி இதாக ஆயிடுச்சுங்க இனிமேல் கவனமாக பண்ணுங்க ஆமாம் சொல்லிட்டேன் ஆ சரி பார்த்து இது பண்ணுங்கள் ஆ தேங்க்யூ